கோழி வளர்த்துலாங்க கோழி வளர்த்தத பற்றி கிடையாது கோழி வளர்த்தது இடம் வேணும் இடம் இருந்தால்தான் நம்ம பராமரிப்பு பண்ணமுடியும் அதேமாதிரி அஞ்சு கோழி பத்து கோழி வளர்த்துனா நமக்கு வந்து லாபம் கிடைக்காது எதோ ஒரு ஆயிரம் கோழி ரெண்டாயிரம் கோழி வாங்கி விட்டு வளர்த்துனா அதில் லாபம் கிடைக்கும் சும்மா ரெண்டு கோழி ஒரு கோழி அதெலான் வச்சிருந்தா பண்ண முடியாது அதுக்கு தண்ணி வேணும் தீவனம் வேணும் அதேமாரி இடம் வேணும் நல்லா இடந்தாதான் நம்ம கோழிகளை பெருகும் தீனி வைக்கிறதுக்கு நல்லா பெருகும் அப்போதான் நம்ம வந்து விற்க முடியும் விற்றாலும் பத்துருவா லாபம் பார்க்க முடியும் சும்மா வச்சிட்டு ஒரு கோழி ரெண்டு கோழியெலாம் வச்சிக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ணமுடியாது ஒரு ஆயர் ஒரு நூறு கோழி இரநூறு கோழி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு கோழி அந்தமாதிரி வச்சி பண்ணால் இது பத்துருவா லாபம் கிடைக்கலாம் மற்றபடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது சும்மா நம்ம வச்சிக்கிட்டு அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும் பண்ணிகிட்ருந்தா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு கோழி வில இப்போ ஒரு நாநூறு ஐநூறுபானா ஒரு பத்து கோழி இருந்தால் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அந்தமாதிரி பண்ணலாம் சும்மா ஒரு கோழி ரெண்டு கோழியெலாம் வச்சிட்டு ஒன்றும் பண்ணமுடியாது அதேமாதிரி கோழி இருந்தால் இடம் பரவலாக இருக்கணும் அப்போதான் நம்ம செய்ய முடியும் மற்றபடி சும்மா இடமில்லாத ஆட்டு கோழியை வச்சிக்கிட்டு அங்கே போகுது இங்கே போகுதுன்னா லாயிக்குப்படாது அதுக்கொசரம் நம்ம கோழியெலாம் வச்சிருந்தால் இடம் வேணும் தண்ணி வேணும் தீவனம் வேணும் அப்போதான் நம்ம பத்ருபா லாபத்தை பார்க்க முடியும்